ஹலோ பழனி சாமி ஹோட்டலுங்களா நான் பிரியா பேசுகிறன் ஹலோ நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டிருந்தன் ஆர்டர் வந்து இந்த முகவரியில இருந்து இந்த முகவரிக்கு மாற்றணும் என்ன ஆர்டர்னால் சிக்கன் பிரியாணி மூணு மட்டன் பிரியாணி ரெண்டு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன்று சிக்கன் கிரேவி இதெல்லாம் கொண்டு வரணும் சாப்பாடு எடுத்துட்டு வர பர்சன் கிட்ட இந்த அட்ரஸ்ல இருந்து இந்த அட்ரஸ்க்கு கொடுக்குணுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அட்ரஸ்ஸை நான் சென்ட் பண்ணுறன் இரநூத்தி எண்பத்தி நாலு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு பேர் பெரியாங்குப்பத்தில் இருந்து நான் புது அட்ரஸ் வந்து அறுநூத்தி பன்னெண்டு பி பிளாக்கு முத்தாண்டிகுப்பம் இந்த அட்ரஸ்சுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துவுடுற பர்சன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள்